நான் வீட்டில்தா இருக்கேன் எனக்கு ஓவியம் வரைகிறது ரொம்ப பிடிக்கும் எதாவது ஒரு புக்கை எடுத்து பார்த்தேன்னா அதை உடனே வரைஞ்சு அதை செவத்துல மாட்டி அதை பா பார்க்கறது அதுவொரு சந்தோஷமா இருக்கும் அதை அப்பவே வரைஞ்சிருவேன் எ எங்கே வெளியே எதை எங்கேயாவது போயிட்டு வந்தாலும் ஒரு ஓவியத்தை பார்த்துட்டு வந்தேன்னா நான் வரைஞ்சிருவேன் அதுமட்டும் இல்லை அப்புறம் வீட்டில் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக நானே ஏன்னால் என் கையாலேயே செஞ்ச பொருட்கள் இந்த நியூஸ் பேப்பரிலயே அலங்கரித்து அது டிசைன் பண்ணி நாங்கள் செவத்துல வச்சுருக்கோம் அது பார்க்கறக்கு பார்த்தீங்கன்னா பார்க்கறக்கு நியூஸ் பேப்பர்னே யாரும் சொல்ல முடியாது அந்தளவுக்கு நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லை அப்புறம் இந்த ஜூ ஜூஸ் குடிக்கிற ஸ்ட்ரா இருக்குது அதுலேயும் நல்ல டெகரேஷன் பண்ணலாம் அதுவும் பண்ணி வச்சுருக்கோம் வீடை வீட்டை சுற்றி பார்க்கறக்கே அது பார்க்கறக்கே நல்லாயிருக்கும் அதுவுல்லாமல் முட்டை தோலிருக்குது அந்த முட்டை தோல்லேயே நாங்கள் செஞ்ச அது வந்து பாட்டிலில் பாத் பாட்டிலில் ஒட்டி வைச்சோம்னா அது பார்க்கறக்கு நல்லாயிருந்துச்சு எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி நானே என் கையால் செஞ்ச பொருட்கள் பார்க்கறக்கே கண்ணுக்கு நல்லா நல்லாயிருக்கும் அந்தளவுக்கு செஞ்சு வீ வீட்டில் வெச்சுருக்கோம் நாங்கள்